மேம் மே ஐ கம்மின் மேம் ஒரு புதுசாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ஃபிப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து யூனிஃபார்ம் வந்து புது கலெக்ஷன் போட்டிருக்கோம் மேம் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போன தடவையே நீங்கள் கொடுத்தது வந்து நல்லா நிறைய பேத்துக்கு தச்சு கொடுத்தோம் எதாச்சும் அதில் எதாச்சும் கொறை இருந்தாலும் சொல்லுங்கள் புதுசாக நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்துருக்கோம் ஸ்டிட்ச்சிங்கில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ரூவ்ட் கொடுங்க மேம் ஓகே மேம் ம்ம் ஓகே மேம் சரி மேம் ம்ம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் உங்களுக்கு பிடிச்சா மாதிரியே நான் வந்து ம் காசும் கம்மியாக செஞ்சுத்தரோம் கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கொடுக்குறேன் மேம் அப்போ தான் நீங்கள் அடுத்த தடவையும் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பிங்க

கண்டிப்பாக மேம் ம்ம் ஓகே மேம் ம்ம் ம்ம் கண்டிப்பாக மேம் ம்ம் ம்ம் ஆமாம் மேம் ம்ம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் நல்ல டைலருமே இருக்காங்க மேம் நல்ல வந்து அளவு எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மெட்டீரியலாக நாங்கள் தச்சு கொடுக்குறோம் மேம் தேங்க் யூ மேம் ஓகே கண்டிப்பாக அனுப்பிச்சு விடுறேன் மேம் தேங்க் யூ